பயிர் காப்பீட்டு திட்டன்றது இப் அப்போ அந்தக்காலத்தில் இல்லை இப்போ வந்து சில இயற்கை பேரிடர் காரணமாகவும் இப்போ இந்த பயிர்கள் காலத்தாமதம் மழையும் சரி வெயிலும் சரி வர்றதாலையும் இந்த அதிகப்படியான வெள்ளம் திடீர் எதிர்பாராத வெள்ளம் வர்றதக்காகவும் இப்போ பயிர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்க இது ஆபத்துக்காலம் புயல் வெள்ளம் அப்புறம் அதிகப்படியான வெயில் இருக்க டைம்மில் பயிர்களுக்கு சேதாரமும் மற்றும் அதற்காக விவசாயிகளுக்கு வர்ற ஆபத்து வராமல் இருக்க இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் ஏற் ஏற்படுது இதன் நன்மை என்னென்னா இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயிர்களுக்கு ஒரு காப்பீடு இருக்கு அது சேதம் ஆனாலோ இல்லை பயிர் வாடி அது அந்த பிரச்சனை எதனா வந்தாலோ இயற்கை சீற்றத்தினாலும் மற்றப்படி எதிர்பாராத விதமாக பயிர்கள் கம்மியான விளைச்சல் தந்தாலும் அதுக்கு விவசாயிகள் வந்து அந்த அவங்க ஈடுக்கட்ட முடியாது அதன் காரணமாக அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் யூஸ் பண்ணி அதன் மூலமாக அவங்க வந்து ஃபண்ட்டு அதாவது காசு வாங்கிக்கலாம் அதை வாங்கி திருப்பி அவங்க எழந்ததை முயற்சி பண்ணி செய்யலான்றதுக்காக தான் இந்த பயிர் காப்பீடு திட்டம்ன்றதை வந்து இது வந்து அரசாங்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டது இந்த பயிர் காப்பீடு திட்டம் விவரங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்தந்த கிராமப்புறங்களில இருந்து ஒரு ஆஃபிஸ் மாரி அமைச்சு கவர்மெண்ட்டே அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இது ரெடி பண்ணணும் அது ரெடி பண்ண சொல்லி இந்த பயிர் காப்பீடு திட்ட விவரங்கள் அவங்களுக்கு சொல்லுறாங்க அந்த திட்டத்தின் வழியாக அவங்க அந்த பயிர் காப்பீடு திட்டம் எடுத்து அது அவங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்குறாங்க இந்த பயிர்காப்பீடு திட்டம் முக்கியமாக இந்த பயிர்கள் எந்த வித சேதம் இல்லாத விவசாயிகளுக்கும் குடும்பத்தாருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமையும் இந்த பயிர்காப்பீட்டு ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் ஆகுது அது அதது எத்த என்னா வகை நன்மைகள்ன்னா ஆபத்துக்காலங்களில் புயல் மழை வெள்ளம் அப்புறம் இயற்கைக்கு அதிகமான வெயில் அந்த அதெல்லாம் இந்த காப்பீடு திட்டத்தை யூஸ் பண்ணி அரசாங்கம் தர்ற ஒரு உதவியாக இந்த பயிர் காப்பீடு திட்டம் விவர உதவுது அத கிராமப்புறங்களிலும் சென்று மட்டும் அதற்கான ஒரு கிராமப்புற ஆஃபிஸ் இருக்கு அதன் வழியாக அந்த பயிர் காப்பீடு திட்டம் யூஸ் பண்ணி அது நன்மைகளை அடையலாம்